ஹலோ சேண்ட்ரா மீன் கடையா இல்லை மீன் வேணும் கிங் ஃபிஷர் சீர் மீன் வஞ்சரம் மீனெலாம் உங்கள்கிட்ட இருக்குதுதா அது ரேட் எவ்வளோ எல்லாமே ஒவ்வொரு கிலோன்னால் எனக்கு எல்லா மீன்லேயுமே ஒவ்வொரு கிலோ வேணும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க நாங்களாக வந்து வாங்கிற மாதிரி இருக்குமா இல்லை நீங்களே அனுப்பி விட்டுருவீங்களா அப்படியா வேறு என்ன மீனெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க

அப்படியா மீன் வெட்டி தருவீங்களா இல்லை நாங்கள்தான் எல்லாமே பண்ணிக்கணுமா அப்படியா மீனெலாம் நல்லா இருக்குமில அப் அப்போனா உங்கள்கிட்ட வந்து அடுத்த வாட்டி வந்து வாங்க முடியும் அப்படியா அப்போ இனிமேல் நாங்கள் உங்களை கான்டக்ட் பண்ணணுன்னால் எது வழியா பண்ணம்ணும் மீன் நல்லா அப்படியா மேம் சரி இப்போ நீங்கள் எப்படி கொடுத்து விடுவீங்க நீங்களே கொடுத்து விட்டுருவீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கணுமா அப்போது கூகுள் பேயில் வந்து காசு மணி இது பண்ணிடலாமா ஐஸ் மீனெலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மீனாக பார்த்து கொடுத்து விடுங்க ஆ சரி